இப்போது மதம்னால் இந்து முஸ்லீம் இந்த மாதிரி இந்தியாவில் மெஜாரிட்டியாக ஒரு மூணு மதம்தான் இருக்குது மோஸ்ட்டாக சண்டை வரது எதுனால் இந்துக்கும் முஸ்லீமுக்கும்தான் அதிக பிரச்சினையாவே இருக்கும் முஸ்லீமெல்லாம் சர்ட்டைன் ஒரு ஏரியாவில் இருப்பாங்க இந்துயெலாம் சர்ட்டைன்னாக ஒரு ஏரியா இருப்பாங்க ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா நான் என் ஃப்ரெண்டு ஆஸீஃபா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலாம் விட மாட்டாங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டுருக்க அப்படின்னு ஆனால் நான் வளர்ந்து வர வர அதெல்லாம் நான் எங்கள் அம்மாக்கிட்டே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இருக்குது அதெல்லாம் என்னம்மா அவள் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு ஜாதி மதம் பாக்காமல் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நாங்கள் வளரணும்ன்னு நினைக்கிறோம் அப்புறம் இப்பெல்லாம் ஃபங்க்ஷன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீமோட பக்ரீத் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இந்து வீட்டு கல்யாணமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்மளும் போய் கலந்துக்கிறோம் முஸ்லீமாக இருந்தாலும் கூட லவ் மேரேஜுங்கும்போது அவங்க இந்து முறைப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க முஸ்லீம் முறைப்படியுமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போது கோயம்புத்துரில் கூட ரீசெண்ட்டாக ஒரு கோயில் நோன்பிக்கி முஸ்லீம் சங்கத்தினரெலாம் சேர்ந்து சாப்பாடு அன்னதானம் கொடுத்தாங்க ஸோ இப்போது இருக்கிற இளைய தலைமுறை வந்து மதம் பார்க்காம ர எல்லாேரும் ஒன்று தான் எல்லாேரும் இந்தியங்கிற மாதிரி பழகிட்டுதான் வராங்க